நான் எந்த ஓவிய பள்ளிக்கும் போனதில்லை நான் போய் பார்க்கறதோட சரி நமக்கு ஒன்றும் அந்த ஐடியா இல்லை ஆனால் என் வீட்டில் பேச்சி அர்ஸலாவும் மதுவஞ்சி ரெண்டு பேரும் நல்லா வரைவாங்க அவங்க ச அதுவும் சின்னவன் ரொம்ப பர்டிகுலராக ஓவியம் வரையிறதில் எக்ஸ்பெர்ட்டு அது கொண்டதில் மற்றபடி அவங்களுக்கு எதா வேணுன்னா ஓவியம் வரையிறத்துக்கு உண்டான அத்தனை மெட்டீரியலும் அவங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் அவங்க ஓவிய பள்ளிக்கு எல்லாம் போனதில்லை செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து சின்ன வயசுலேருந்தே ஓவியத்தை பாத்ததை பார்த்த மாதிரியே வரையிறதில் ரொம்ப எக்ஸ்பெர்ட் அவங்க திறமை அர்ஸத் அர்ஸி அவங்க ரெண்டு பேர் எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி எனக்கு ஓவியம் பார்க்கறதோட சரி பார்த்து ரசிக்கறதோட சரி